இந்தியாவின் வரிகள் பற்றி நாம் முன்னரே நிறைய தகவல்களைத் தெரிந்து வைத்திருக்கின்றோம் இதில் வருமான வரி கலால் வரி சுங்க வரி என்று பல வகையான வரி விதிப்புகளை மத்திய அரசும் மாநில அரசும் அமல்படுத்தி இருக்கின்றன ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்கு மேல் ஈட்டக்கூடிய ஒரு தனிநபரின் அதிகபட்ச வருமான உயர்வானது ஒரு குறிப்பிட்ட இலக்கங்களைத் தாண்டும்போது அவர்கள் வரி செலுத்த வேண்டும் அதேப்போல் இங்கிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய பொருள்களும் அங்கிருந்து இறக்குமதியாகக்கூடிய பொருளும் அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்திய நாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது அதேப்போல் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு மகு பகுதிக்கு நாம் செல்வதென்றால் வாகனங்கள் மூலமாகவும் தரைவழி மார்க்கமாக வான்வழி மார்க்கமாக கடல்வழி மார்க்கமாக இப்படி எந்த ஒரு பயணத்திட்டத்திலும் நாம் செல்லும்போது நாம் கூட எடுத்து செல்லக்கூடிய பொருட்களுடைய எடையைப் பொறுத்து அதற்கு வரி விதிக்கிறது இந்த அரசாங்கம் அப்படி விதிக்கக்கூடிய வரியானது ஒவ்வொரு குடிமகனின் வருமானத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில்அந்த வரியானது மக்கள் மீது அமல்படுத்தப்படுகிறது இப்படி ஆங்கிலேயர் காலம் தொட்டு இந்திய திருநாட்டிலே வரியானது அமல்படுத்தப்பட்டு அது செயலாக்கம் பெறுகிறது இப்படி கலைத்துறை மருத்துவத்துறை பொறியியல் துறை இந்தமாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட துறைகள் மூலமாக வரி என்பது மக்களுக்கு செலுத்தும்விதமாக இருக்கின்றது அப்படி மக்கள் செலுத்தக்கூடிய அந்த வரியானது இந்திய பொருளாதாரத்தில் பங்கெடுத்துக் கொண்டு அதன் மூலமாக சேவை வரியாகவும் வருமான வரியாகவும் சுங்க வரியாகவும் கலால் வரியாகவும் இருக்கக்கூடிய இந்த வரிகளெல்லாம் மனிதனுடைய மறு ஆய்வு என்று சொல்வதைப் போல மனிதனுடைய எதிர்கால சந்ததிக்கு பயன்படும் வகையில் புதிய திட்டங்களையும் புதிய நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு உண்டான வழிமுறைகளும் இயற்கை முதலான பேரிடர்கள் ஏற்படும்போது அதற்கு தேவையான தொகையையும் அரசாங்கமானது செயல்படுத்திக்கொண்டு இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வகையிலும் வரியானது இந்திய திருநாட்டில் இருக்கப்படுகிறது இந்த வரிக்குக் கிடைக்கப்படும் பணத்தின் சதவிகிதமானது ஒரு தனிமனித ஆண்டு வருமானத்தைப் பொறுத்து கணக்கிடப்படுகிறது உதாரணத்துக்காக ஆண்டுக்கு ஐந்து லட்சம் என்ற பொருளாதார தனிநபர் வருமானம் வயது உச்ச வரம்பு உள்ளிட்ட வகைகளிலே அது குறைத்தப்படு குறைக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை என்று ஒரு விதிமுறை உள்ளது ஆனாலும் இந்த குடியிருப்பு வ வரி இல்லத்துக்கு உண்டான வீட்டு வசதி வரி இப்படி சிறு சிறு வரிகளெல்லாம் மக்களாக கூடவும் மக்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படி வாங்கிக்கொள்ளக்கூடிய இந்த வரியானது சாலை சீரமைப்பு சாக்கடைத் திட்டம் இப்படி பல திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆகவே வரிகள் நமக்கு தேவை என்றாலும் அது தனிநபர் வருமானத்தைப் பாதிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அரசாங்கமும் மக்களும் ஒன்றிணைந்து தங்களுடைய கடமைகளையும் தங்களுடைய தேவைகளையும் பூர்த்திச் செய்யும் பொருட்டு இந்த வரிகள் நம்மிடம் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம்